மாடுகள் மாடுகள் வந்து நாட்டு மாடு வந்து கம்மியாக பால் கறக்கும் இந்த சிந்து மாடு வந்து நிறைய பால் கறக்கும் ஆனால் அவங்க நாட்டு மாடு வந்து எந்த இடத்துல விட்டாலும் அது மேய்ச்சலுக்கு போகும் சிந்து மாடுன்னால் வெயிலுக்கு போகாது அதுக்கு தீவனம் அதிகமாக வைக்கும் தீவனம் வைக்கணும் அதுக்கு இது வீட்டிலையே இருந்து புல்லு போடணும் ம காட்டுக்கெலாம் வயலுக்கெலாம் போகாது அது ஆடு வந்து ஆடு மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் அதை பத்து மணிக்கெலாம் ஓட்டிகிட்டு போகணும் வெயிலில் நிற்காது அதுக்கு வந்தோடனே தண்ணி போட ஊற்றணும் அப்புறம் வந்து அதுக்கு தல நைட்டுக்கு தலை கட்டணும் விடிஞ்சு குட்டிங்களுக்கெலாம் பால் கொடுக்கணும் அதுக்கும் அதுவும் வேலை தான் செய்யணும் மாட்டுக்கும் பால் கறக்கணும் அந்த கன்றுக்குட்டிய கட்டணும் கன்றுக்குட்டிக்கி கஞ்சி வைக்கணும் அதுக்கு தீவனம் ஊற வைக்கணும் அதெலாம் வேலை அதிகமாக தான் இருக்குது ரெண்டுமே அதுக்கும் ஆடு வந்து ஒரு நல்ல விலைக்கு ஒரு திடீர்னு ஒரு கிடா குட்டியே போட்டுச்சுன்னா ஒரு மேய்க்கும் போது அது பெரிசா வந்தோடன்னே ஒரு பத்தாயிரத்துக்கு பாஞ்சாயிரத்துக்கு விற்கலாம் அதனால் மாடு வந்து திடீர்னு நம்ப விற்க முடியாது அதுதான் ரெண்டு இதுலையும் வித்தியாசம் ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்குது ஆனாலும் ரெண்டையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாவணும் அதில் ரெண்டுலையுமே நமக்கு லாபம் இருக்குது அதில் நம்ப பால் கறக்கலாம் தீவனம் போட்டாலும் அது வீட்லேருந்து பால் கறக்கலாம் வைக்கல் வாங்கி வெச்சுட்டு போடலாம் ஆடுன்னால் ஓ டெய்லியும் ஓட்டி ஓட்டிகிட்டு டெய்லியும் காட்டுக்கு ஓட்டிக்கிட்டே போக்ணும் அவ்வளோ தான் மாட்டுக்கு அதுக்கும் அவ்வளோ தான் வித்தியாசம்